அதாவது வந்து நாங்கள் கிருஷ்ணகிரிலேருந்து வேப்பனப்பள்ளி இருக்குதுங்க எங்கள் வீடு எங்கள் வீட்டில் தரையில் தான் உக்காந்து எழணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சேர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உக்கார்ந்து எழுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது க கீழே உக்கார்றதினால அதனால கிருஷ்ணகிரிக்கு தான் வரணும் நாங்கள் எது வாங்கினாலும் அதனால வந்து ஒரு ரெண்டு ஷோரூம் பார்த்தோங்க பார்த்தன்னா பிளாஸ்டிக் சேர் பார்க்கும்போது உடஞ்சிருன்னு சொல்லி சொன்னாங்க அதனாலே உட்லேண்ட்டில் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தோம் அது பார்த்தா காஸ்ட்லியாக இருக்குது ரேட்டு கூடுதலாவும் சொல்கிறாங்க ஆனால் நல்லாவும் இருக்குது அது வாங்கிட்டு வந்தால் தான் உக்காந்து எழறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுக்குனாலே வந்து எங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம் ரெண்டு கடை ஏறி பார்த்தோம் பார்த்ததுல பிளாஸ்டிக் சேரு உட்லேண்ட்லெலாம் காட்டினாங்க ஃபர்னிச்சர் கடையில் பார்த்ததுல ரேட்டு கூடுதலா சொன்னதினால வந்துட்டு மறுபடியும் வேறு கடையில் போய்விட்டு நாங்கள் ஆர்ட்ரு பண்ணிணோம் அங்கே பார்த்தா அதை விட எக்கச்சக்கமான ரேட்டு சொல்கிறாங்க சொல்றதினால சரி என்ன பண்றதுன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டே வந்துட்டோம் வந்தது வந்துட்டோம்னு சொல்லி ஆனால் நல்லா இருக்குது உக்கார்ந்து எழறதுக்கு சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிளு எல்லாமே உக்கார்ந்து எழறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது